எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸான இடம் எதுன்னு சொன்னால் கொல்லிமலை கொல்லிமலையில் வந்து எழுபது பெண்டு அந்த வளைவு இருக்குது அதனால் அதில் வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் வந்தாவே ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே வந்து மலையில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்டு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது அது அங்கே போய் பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்குங்க சுற்றி பார்க்குற இடம்ங்குறது அது நல்லா இருக்கும் அப்புறம் மூலிகை செடியெலாம் அங்கே அதிகமாக இருக்குது அதில் போய் நம்ம இருந்து அந்த சுவாசித்து அங்கே இருக்கிற அந்த மூலிகை செடியெலாம் நம்ம மேலே பட்டாவே அது ஒரு நமக்கு ஒரு எனெர்ஜியாக இருக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நோய் நொடி இருந்தால் கூட அங்கே போய்விட்டு வந்தால் நல்லா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் நமக்கு அதனால அது சுற்றி பார்க்குற தலம்ங்கிறப்ப அது நல்லா இருக்கும் காய்கறியெல்லாமும் அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் நீர் விழ்ச்சி இருக்குது அங்கே அது பார்த்தாவே நல்லா இருக்கும்ங்க அது உங்களுக்கெல்லாம் போய் பார்த்திருந் பார்த்தீங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பார்த்தீங்னா உங்களுக்கு பிடி பிடிச்சிருக்கும் எங்கள் சுற்றுலா பயணன்னா எங்களுக்கு அந்த கொல்லிமலை தான் அங்கே வந்தால் டு ரூம்பு இருக்குங்க ரூம்பு எடுத்து தங்கலாம் தங்கி சுற்றி பார்த்துட்டு போகலாங்க நல்ல இடங்க அது